இப்போ டிவி வந்து எங்கே வீட்டில் முதல்ல இல்லை இப்போ நாங்கள் புதுசாக ஒரு டிவி வாங்கிருக்கிறேன் அதுவும் கலர் டிவி வாங்கிருக்கிறோம் பெருசாக வாங்கிருக்கிறோம் அந்த லேப்டாப் தகுந்த மாதிரி அதை வச்சு பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த டிவி வந்து முதல்ல வெளியே போய் பார்த்துட்ருந்தோம் இப்போ வெளியே பார்க்கல வீட்டிலையே பார்க்கறோம் இந்த நியூஸ் கதை சேனலு இது படங்களெலாம் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது அதனால் நாங்கள் வீட்டிலையே டிவி வச்சுட்டு பார்த்துட்ருக்கறோம்